அண்ணன் ஆட்டோ வருமாண்ணே நான் அரியலூர்லேருந்து பேசுகிறேண்ண இங்கேருந்து அரியலூர்லேருந்து இந்த மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போகணுண்ண ஆமாண்ண எவ்வளோண்ண கிலோக்கு இது போடுறீங்க கிலோ மீட்ருக்கு ரேட்டு சேரிண்ண சேரிண்ண இப்போ அங்கே மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போயிட்டு பக்கத்தில் வேறு எந்தெந்த கோயில்ண்ண இருக்குது நல்ல ஃபேமஸாக நாங்கள் ரெண்டு பேர் தாண்ண நானும் என் ஃபிரெண்டும் மட்டுந்தாண்ண வரோம் வேறு யாரும் இல்லண்ண ரெண்டு பேர் மட்டுந்தாண்ண அப்படியாண்ண சரி ஓகே அப்போ அங்கேயே கொஞ்சம் ஒரு ஒ கொஞ்சம் ஒரு நே நே நேரமாச்சுனால் என்னண்ண பண்ணலாம் வெயிட் பண்ணுற டைம் இருந்தால் வெயிட் பண்ணுற மாதிரி அதுக்கு மேலே ஆச் அப்படியாண்ண வேறு அதுக்கு கீழே கம்மியாக வேணால் பண்ணலாமாண்ண கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ண அப்படியாண்ண ஆட்டோ எப்படிண்ண மீட்ரு போட்டா இல்லை இந்த சும்மாவா கேட்குறீங்களாண்ண மீட்ரு கணக்கா இல்லை எப்படிண்ண மீட்ரு தானாண்ண சரி ஓகேண்ண ஆ ஆமாண்ண அரியலூர் பஸ் ஸ்டாண்டு வாங்கண்ண அரியலூர் பஸ் ஸ்டாண்டுடில் தான் இருக்கேன் வாங்க வாங்க ஆ ஓகேண்ண